இப்ப பார நிலையான விவசாயன்றது சொன்னிங்கனாக்கா விவசாயத்துக்கு இங்கே முக்கியமாக தேவை இப்போ ச மாட்டு சாணம் ஆட்டு சாணம் தான் அது நாங்களே வளர்க்கிறோம் அது வந்து வாங்குறதில்லை பிற மற்ற இடத்துலேருந்து வாங்குறதில்லை எங்கே கிட்டயே இருக்குது இப்போ ஆடு மாடு பார்திங்கனாக்க மாடு வந்து பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்திடறோம் ஆடுங்களுக்கு கண்டிப்பாக வந்து சில நேரத்தில் ஆடே ஒரு ஒரு குட்டி போடுது டபுள் குட்டி கூட போடுது சரியாக அதுக்கு எங்க அதுக்கு ஒருத்தர் தேவையான இலைதழைகளை கண்டு இப்போ நாங்கள் கொணாந்து நல்ல போடணும் செழிப்பாக வளர்குறோம் பூசா அது இது போட்டு நல்லா வளர்குறோம் அதே மாதிரி தான் மாடுங்களுக்கும் நல்ல ஓரளவுக்கு பால் கறந்துச்சுன்னாக்கா அதுக்கு நல்லா வளர்த்து சொசைட் பால் ஊத்துறோம் மற்றபடி எங்களுக்கு அது போடற சாணம் தான் எங்களுக்கு நாங்கள் எருவாக பயன்படுத்துகிறோம் மற்றபடி யூரியா அந்த மருந்து கடைங்களில் அதெல்லா வாங்கறதில்ல எலை தழைகளை போட்டு அப்படியே விவசாயம் செய்கிறோம் நல்லா செழிப்பாக வளருது அதாவது இப்ப எங்கள் ஊரில் பார்த்திங்கனாக்க ஒரு முன்னூறு இருக்குது நாங்கள் எல்லா ஒரே இடத்துல தான் மேய்ச்சலுக்கு போவோம் அப்படியே கூட்டமாக ஒரே இடத்துல மேய்த்திட்டு ஒரே முறை அப்படியே வந்து வந்துடுவோம் எப்போவாது சில நேரத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த தண்ணி ஊற்றி வைப்பாங்க அடிக்கடி சளிவல்லா வரும் களுக்கு அந்த பழைய தண்ணி கீழே கொட்டிவிட்டு புதுசாக நாம் வைக்கிறது கஞ்சி தண்ணி அந்த மாதிரி நம்ம பேண்ட் கழுவுற தண்ணி இருக்கு பார்த்தியா அந்த தண்ணி தான் ஆடுகளுக்கு நாங்கள் ஊத்துறோம் அது அடிக்கடி சளி இருமல்லெல்லாம் வந்துடுது இந்த குரங்குல இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பழைய தண்ணி குடிக்கிறதுனாலதான் டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க அன்னைலேருந்து நாங்கள் அந்த தண்ணியை வைக்கிறதில்லை இப்போ புதுசாக நாங்கள் அப்பப்போ தண்ணி ஊற்றி பூசை கலக்கி அதை மாவு போட்டு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக குடிக்க வைப்போம்